ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு நாலு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு எட்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அஞ்சு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு